காலையில் பேப்பர் பார்க்கும் போது பார்த்தோமுன்னாக்கா தினத்தந்தி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம் தினத்தந்தியில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங்லே போட்டுருவாங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு முன் பக்கதில் வந்து அரசியலை பற்றி ஃபர்ஸ்ட்டு போடுவாங்க பின் பக்கத்தில் போடுவாங்க அதுல்லாமல் ஒரு மூணா நாலவது பேஜியில் வந்து ஃபுல்லாக அரசியல் பற்றி தான் போடுவாங்க அதைப் பார்த்துட்டு தான் மற்றது வந்து மாவட்டம் வாரியாக வரும் ஒரு பேப்பரு அதில் தினத்தந்திலே வரும் அது அதுவும் பார்த்துருவோங்க அதுலேந்து என்னான்றத அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லே இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் தினத்தந்தியில் மற்றது மாலை முரசு அதெல்லாம் வந்து சாய்ந்திரம் போகும் போது பார்த்துருவேன் மாலை முரசு பேப்பரு இந்த அரசியல் கட்சி இதெல்லாம் பார்க்கும் போது காலையிலே பார்த்துருவேன் தினத்தந்திலே தினகரன் தினத்தந்தியில் பார்த்துருவேன் அதைப் பார்த்துட்டு தான் அப்படியே வெளியே வந்துருவேன் நான்